சுகாதாரத்துற துறையில் வந்து ஊழல் இருக்கா இல்லையான்னு கேட்கும்போது கட்டாயமாக ஊழல் இருக்குதுன்னு தான் சொல்ல சொல்ல முடியும் ஊழல் அப்படின்னா பண ரீதியான ஊழல் மட்டுமில்லை அவங்களுடைய சர்வீஸு வொர்ஸ்ட்டாக இருந்தாலும் அதுவுமே ஒரு ஊழல் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்க்கற மாதிரி இருக்குது ஏன்னா அப்படி இருந்தால் நிறையா டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைவேட்ல நம்மளுக்கு சர்வீஸ் செய்கிற அளவுக்கு கவுர்மெண்ட்ல செய்கிறது இல்லை ஏன்னா அது அவங்க ஒரு அலட்சியமாகவும் ஒரு பொதுமக்கள்ல பார்க்கும்போது அவங்கள வந்து ஒரு தல்ல தாழ்வாக நினச்சி அவங்கள அவங்களோட சரியாக பேசுறதில்ல அவங்களுக்கு கரெக்டான அவங்களுடைய பிரச்சனைகள் உடல்ரீதியாகவும் மனரீதியாகவும் என்ன பிரச்சனைகளிருக்கு அவங்களுக்கு அதுக்கு தகுந்தாப்ல என்ன ட்ரீட்மெண்ட்டுன்ட்டு அவங்ககிட்ட கேட்டு அதுக்கு தகுந்தாப்புல ஒரு ஸ் மருந்து வந்து சஜ்ஜெஷன் எழுதி கொடுக்கறதில்ல அது நிறையா ஒரு விஷியம் அதே மாதிரி ஸ்கேனு ஸ்கேன் பண்ணுறம்போதும் கூட ஸ்கேன் பண்ணுன ரிசல்ட்டு ஒழுங்காக கரெக்டாக அதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கா பார்த்து அனலைஸ் பண்ணி சொல்கிறதில்ல நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா கவுர்மெண்ட்ல ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணி அதே ஸ்கேனு அதில் ஒன்று இல்லைன்னு சொல்லி மறுபடி பிரச்சனைகளை கையாண்டு பிரச்சனைகள் மறுபடி வரும்போது பிரைவேட்ல பார்க்கும்போது அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தாலும் கவுர்மெண்ட் ரீதியாக கவுர்மெண்ட்ல வந்து அது பெருசாக எடுத்து எடுக்கிறதில்ல மக்களுக்கு போதுமான ஒரு அந்த சர்வீஸ் கரெக்டாக பண்ணுறதில்ல இதனால் மக்கள் மனரீதியாகவும் சில பேர் உயிர் உயிரிழப்பு ஏற்படுற அளவுக்கு சூழ்நிலையில் கூட இருந்திருக்கு ஏன்னா உதாரணத்துக்கு எங்கள் சகோதரிய கூட சொல்லலாம் என்னன்னா என் சகோதரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வயிற்று வலியில் ஒரு டென் டேஸ்ஸாக வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தாங்க நாங்கள் அது என்ன இஷ்யூன்னு கூட எங்களால கண்டுபிடிக்க முடியல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன் எடுத்தாங்கள் எல்லாமே பண்ணாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கேன்ல ஒன்றுமே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்கள் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மறுபடி தொடர்ந்து வயிற்று வலி இருந்திருக்கு நாங்கள் என்னன்னோ பண்ணி பார்த்தோம் அப்பறம் பிரைவேட்ல போய் பார்க்கும்போது அவங்களுக்கு வயிற்றுல வந்து ஒன்றரை கிலோ கட்டி இருந்திருக்கு ஏன்னா ஒன்றரை கிலோ கட்டி இருக்கும்போது அவுங்க அவ்வளோ பெரிய இது இருக்கும்போது கரெக்டாக ஜிஹெச்சில் வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும்போது அவங்களோடைய சர்வீஸ் உண்மையிலும் ஒரு பேடுன்னு தான் நம்ம சொல்ல முடியும் அப்புறமே பார்த்தா கேன்சர் வந்து ஃபோர்த் ஸ்டேஜ்ல இருந்துருக்குது அது பிரைவேட்ல பார்க்கும்போது ஒன் வீக்லே நான் கண்டுபுடிச்ட்டோம் ஆனால் ஜிஹெச்ல ஒரு டென் டேஸ் இருக்கும்போது அவங்களுடைய அனலைஸும் அவங்களுடைய ம கவனிப்பும் ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப வொர்ஸ்ட்டாக இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும் இதனால் அவங்களுடைய அவங்கள காப்பாற்றிக்கிருடைய சூழ்நிலையும் தள்ளி போய் அவங்களுடைய வாழ்க்கையில மரணத்தைதான் சுச்வேஷன் வந்துச்சு அதை மாதிரி எல்லாம் இன்னுமே நிறையா விஷயங்கள் சொல்லலாம் ஒரு மருந்து எழுதி கொடுக்கறதுல அலட்சியம் சுகாதாரதமாக பே இப்போ இது சுகாதாரத்துறையை வந்து இப்போ என்ன சொல்கிறது டிரைனேஜ்ஜு மற்றும் நிறையா விஷயங்கள பராமரிக்கிறதில் அலட்சியம் இது மாதிரி நிறையா அலட்சியத்தை தான் அதிகமாக பண்ணுறாங்களே ஒழிய ஆனால் வாங்குற சம்பளத்துக்கு எவனும் உண்மையாக வேலை செய்கிறதில்லங்கிறதான் பார்க்க வேண்டியது இருக்குது